பெருந்தொற்று காலம் அப்படின்னு பார்த்தா மெய்னாக வந்து கொரோனா டைமில் தான் வந்து நம்மளோடய ஸ் அறிவியல் தொழில்நுட்பம் அது வந்து ரொம்பவே வந்து உதவினது அப்படின்னு சொல்லலாம் ஏனால் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த ஆன்லைனில் பே பேமெண்ட் பண்றது வந்து ரொம்பவே வந்து எல்லோருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு ஏன்னா கொரோனா காலத்தில் பார்த்தோனா யாருமே வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது அந்த சமயத்தில் இப்படி இந்தமாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பம் இருந்தத்துனால்தான் எல்லோராலையுமே வந்து வாழ்க்கையை வந்து தொடர்ந்து ஓரளவு கொஞ்சம் எந்த கஷ்டமாகவும் இல்லாமல் போயிகிட்டு இருந்தது ஏனால் வெளியில் போக முடியாது எந்த பொருளும் வாங்க முடியாது பணம் எடுக்க முடியாது எந்த அது பேங்க்கும் இருக்காது அப்போ அந்த சமயத்தில் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிற அந்த முறையினால் எல்லோருமே ஆன்லைன்லேயே வந்து பணத்தை கொடுத்து எல்லா பொருட்களும் அத்யா அத்யாவசிய தேவைக்காக எல்லா பொருளுமே வந்து வாங்கறதுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை தான் வந்து மெய்னாக யூஸ் பண்ணாங்க அதில் நிறையா தீமைகள் இருந்தால் கூட இந்த பெருந்தொற்று காலத்தில் அது வந்து அதிகமாக நன்மைதான் பண்ணுச்சு அப்படின்னுதான் நான் நினைக்கிறேன் ஏனால் ஒவ்வொரு பொருள் ஒரு முக்கியமாக ஒரு உணவுப் பொருளாக இருக்கட்டும் பால் அப்றம் வந்து மருந்து மாத்திரை இந்தமாதிரியான பொருட்கள்லாம் வாங்க கொள்ள வந்து அந்த டிஜிட்டல் பேமெண்ட் இருந்தத்துனால்தான் எல்லாராலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து வாழ முடிஞ்சது அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவியல் தொழில் நுட்பம் அப்படிங்கிறது இந்த பெருந்தொற்று காலத்தில் வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு நன்மை செய்கிற ஒன்றா இருந்தது